தமிழ்மொழி வந்து ரொம்ப பழமையான மொழி தமிழ்மொழி மட்டும் வந்து ஒரு ஒரு மொழி அளவில் மட்டும் அது பேச்சு வழக்கில் மட்டும் இல்லாமல் ஒரு எழுத்துப்பூர்வமான மொழியாகவும் இருந்திருக்கு ரொம்ப பழமையான மொழியை வந்து இவங்க ஒரு ஒரு வரலாற்றான வரலாற்று ரீதியான ஒரு ரெக்காட்ஸும் நிறைய இருக்குது அதுவந்து எப்படி சொல்லணும்னா தமிழ்மொழி நல்ல ஒரு கலாச்சாரமாவும் இருந்திருக்கு அதுவும் இல்லாமல் தமிழ்மொழி வந்து பேசுவதும் எழுதுவதும் எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியாவும் இருக்குது அதில் தமிழ் வந்து மற்ற மொழியை கம்பேர் பணணும்போது தமிழ்மொழி வந்து ஒரு ஒரு ஆழ்ந்த அது எப்படி சொல்வது கொஞ்சம் டீப்பாக இருக்கும் எல்லாத்துக்கும் அர்த்தம் எல்லாத்துக்கும் ஒரு மொழிகள் எழுத்து வடிவமாக இருக்கும் எழுத்து வடிவமாக மட்டுமல்லாமல் பேச்சு மொழி எழுத்து மொழி எல்லாத்திலயுமே தமிழ் இருக்கும் தமிழ் வந்து நிறைய புலவர்கள் ஆசிரியர்கள் நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க நமக்கு நிறையா திருக்குறள் அதுபோல அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை கொடுத்துட்டு போயிருக்காங்க தமிழ் மொழியில் நிறையா இன்னும் நிறையா சிறப்புகள் நிறையா இருக்கு இன்னும்